எங்கள் ஸ்கூலில் வந்து நான் எட்டாவது படிக்கும்போது அஞ்சாவது எட்டாவது ரெண்டு தடவையும் ட்ராயிங் காம்பட்டீஷனில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் ரெண்டு தடவை ஒரு தடவை நேஷ்னல்லு அதில் வந்து செலக்ட்டாகி ஆனால் செ செலக்ட்டு தோற்றுட்டேன் ரெண்டாவது ரேங்க்கு தான் வாங்கினேன் எனக்கு வந்து ட்ராயிங் சொல்லிக் கொடுத்த டீச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்தாங்க அதாவது எப்படின்னா ஆர்ச்சிடெக்டர் அது மாதிரி உள்ள ஆர்ட்டிஸ்ட் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ என் பிஸ்னஸ்க்கு என்ன உதவுதுன்னால் ஆர்ச்சிடெக் தான் நான் பண்ணிடுருக்கேன் நான் ஒரு இது கன்ஸ்ட்ரெக்ஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என் ஆர்ச்சிடெக்டர் வந்து இதுக்கு வந்து உதவுது ட்ராயிங்கு ரொம்ப உதவுது என் டிசைன்ஸை வந்துட்டு ஏன் கம்பெனியில் அதிகமாக அப்ரூவல் பண்ணுவாங்க என் டிசைன்ஸ் வந்து இது எல்லாம் ஒரு யூனிக்காக இருக்கும் ஒரு ஒரு டிசைனுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு இது இருக்கும் ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அதுக்கும் ஒரு ட்ராயிங் மேப் ப்ளான் வேணும் ப்ளானிங் பண்ணி தான் கட்டுவாங்க ட்ராயிங் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஒரு சின்ன இது எப்படி சொல்வது ட்ராயிங்கில் வந்து பேசிக்ஸ் அதாவது ஈஸியாக ஒரு கண்டெண்ட் எந்த மாதிரி கண்டெண்ட் கொடுத்தாலும் ஈஸியாக வரையணுங்கிற இமேஜினேஷன் முக்கியம் இமேஜினேஷன் இருந்தால் தான் ட்ராயிங் அவ்வளோவா ஈஸியாக பண்ண முடியாது இமேஜினேஷன் இருந்தால் தான் ட்ராயிங் பண்ணலாம் இமாஜினேஷன் ஒரு உன் கற்பனை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் அவ்வளோ பெஸ்ட்டாக வரும் ட்ராயிங்கில் வந்து நான் வந்து இந்த மாதிரி நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் என் நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிருக்கேன் ஸ்டேட்லியும் செலக்ட் ஆகிருக்கேன் அப்புறம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜ் லெவலில் கூட ட்ராயிங் அதாவது ட்ராயிங் ஸ்கில்ஸு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்கள் ஸ்கில்ஸில் ட்ராயிங் வந்து ஒரு பேசிக் இல்லை ஒரு இம்பார்ட்டன் அண்ட் பேசிக்காக இருக்குது அது ட்ராயிங் வந்து அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் வந்து எல்லா கன்ஸ்டெக்ஷன்ஸ் ஆர்ச்சிடெக் அந்த மாதிரி சைடில் போகிறவங்க எல்லோருக்கும் ட்ராயிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ட்ராயிங் வந்து ஈஸியாக ஒரு பில்டிங் கட்டுறானா அதுக்கும் ட்ராயிங் தான் ஒரு ப்ளானு ப்ளான் மேப்பு அதெல்லாம் வரையறதுக்கு ட்ராயிங் தான் பண்ணுவோம் ஆர்ச்சிடெக்டரு எல்லாத்துக்கும் யூஸ் ஆவறது ட்ராயிங் தான் அது மட்டுல்லாமல் ட்ராயிங்கில் வந்து நான் ட்ராயிங் என் கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது என் என் கரியரில் இதுவரையும் நான் பத்து வீடு மேல் கட்டியிருக்கேன் அதில் வந்து ட்ராயி ப்ளான் நான் தான் இன்ஜினியரிங் ப்ளான் நான் தான் போட்டு நானே தான் கட்டியிருக்கேன் என் மேப் ப்ளான் டிசைனெலாம் வெரி ரொம்ப அழகா இது மாரி பண்ணுவேன் ட்ராயிங் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ப்ளான்ஸை வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதனால் ட்ராயிங்ஸை கெரியரில் வந்து நான் ட்ராயிங்கை வந்து ஒரு கெரியரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் நான் வைக்கிறேன் என் ட்ராயிங் என் கெரியரில் ட்ராயிங் வந்து ஒரு முக்கியமான இடத்தை குறிக்குது